எனது பூர்வீகம்ங்கிறது பூர்வீகத்தை நான் மறக்க மாட்டேன் என்றைக்கும் என் நினைவுகள் அதாவது சிறு குழந்தையிலிருந்து என் நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கும் எனது தாத்தா பாட்டி எங்களை வந்து சிறு வயதிலே பள்ளிக்கூடம் போகும்போது கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே விட்டு விட்டு வருவார்கள் அவர்கள் எங்களுக்கு எனக்கு மிட்டாய் வாங்கிறதுக்கு காசு கொடுப்பாங்க எங்களை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க ஆனால் இன்றும் அதை நினைத்தால் என் தாத்தா பாட்டியை தான் நினைக்க சொல்கிறது அதை இன்றும் நான் நினைத்து பார்த்தால் பசுமையாக தான் உள்ளது பழைய நினைவுகள் எல்லாம் பசுமையாக உள்ளது என எனது அப்பா அம்மா அப்பா அம்மாவும் எங்களை நன்றாக பாத்துக்கிறார்கள் ஆனால் இருந்தாலும் பழைய நினைவுகள் எங்களை பசுமையாக உள்ளது